இப்போ எங்களோடய பகுதியிலனா இப்போது விளையாட்டு மேம்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள்ல வந்துட்டு விளையாட கூடிய விளையாட்டில் திறமை மிகுந்த மாணவர்கள் எல்லாத்தையும் பள்ளிகள்லே வந்து அவங்களலாம் கண்டெடுத்து அவங்களுக்கான ஒரு எந்த விளையாட்டில் வந்து அவங்க ஆர்வமாக இருக்காங்களோ இப்போ கபடி ஓட்டப்பந்தயம் இந்தமாதிரியான விளையாட்டுகள்ல எதில் வந்து அவங்க ஆர்வமா ஆர்வமாக இருக்காங்களோ அந்த விளையாட்டுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தி அவங்கள வந்து முதல்ல பள்ளி லெவல்ல பள்ளி அளவில் அப்புறம் மாவட்ட அளவில் அப்புறம் மாநில அளவிலன்னு சொல்லி அவங்கள வந்து த தரவரிசை படுத்தி அவங்கள மேலும் அவங்கள விளையாண்டு போக விளையாண்டு அவங்க வந்து விளையாட்டில் மேம்படுகிறதுக்கு அரசு வந்துட்டு நிறைய உதவி செய்யுது ஏன்னா பள்ளிகள்ல வந்துட்டு பிஇடி டீச்சர் அவங்க மு மூலயமா வந்துட்டு நிறைய போட்டிகள்லாம் நடத்தி அரசு வந்து ஒரு பக்கம் அவங்களோட உதவி வந்து பண்ணிகிட்டுருந்தாலும் இன்னொரு பக்கம் லாப நோக்கற்ற நிறுவங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அறகட்டளைகள்லாம் அவங்களோட சைடில் ஃபன்டிங்ஸ்லாம் பண்ணி அவங்களும் விளையாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு எங்களோட பகுதியில் வந்துட்டு அவங்க ஒரு உதவி செய்கிறாங்க